ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு